நான் நியூசிலாந்தில் வந்து சர்ஃபிங் அப்படிங்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எப்படி எப்படின்னா திடீரென்னு வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக போகும்போது வேறு வழியில்லாமல் வந்து ஃபிரண்ட்ஸோடு அங்கே போய் சர்ஃபிங் பண்ணிணேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படினால் சர்ஃபிங் வந்து நிறைய பேர் வந்து சின்னப் பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் வந்து எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்போ அங்கேயிருந்து ஒரு ஃபாரின் பொண்ணுதான் எனக்கு வந்து கற்று கொடுத்தாங்க எப்படி சர்ஃப் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம்தான் பார்க்குறதுக்கு ஈஸியாகதான் தெரியும் ஆனால் நம்ம அலைகளில் போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயமாகவே இருந்தது அப்புறம் வேறு வழியில்லாமல் எப்படியோ பண்ணிவிட்டேன் ஏன் பண்ணிணேன் அப்படின்னால் வேறு வழியில்லாமல் என்னை வைச்சு பெட் கட்டிவிட்டாங்க அதனால் சர்ஃபிங் பண்ணவேண்டியதாக இருந்தது அப்போயே அந்த பொண்ணோடு நான் தோற்றுட்டேன் சர்ஃபிங்கில் வந்து என்னால் ஜெயிக்க முடியலை ஆனாலும் சர்ஃபிங் கேம் நல்லாதான் இருந்தது